ஐஐடி காலேஜில் பெரிய பெரிய ஐஐடி காலேஜு மாதிரி பெரிய பெரிய காலேஜில் படிக்கணுன்னால் கோ ஃபீஸ் அதிகமாக இருக்குது அதனால ஏழை வீட்டு பசங்கெளாம் போய் ஃபீஸ் கட்ட முடியாது தடுமாறுகிறாங்க இருந்தாலும் அவங்க பசங்கள் மார்க் எவ்வளோ மார்க் வாங்கி இருந்தாலும் அந்த காலேஜோட மற்ற பசங்களோடு போட்டி போட்டு படிக்கிற அளவுக்கு அவங்களால அது முடியல இதனால படிக்கிற நல்லா படிக்கிற பசங்கள் மன அழுத்தத்துக்கு தான் ஆளாகிறாங்க ஏன்னால் நம்ம இவ்வளோ மார்க் வாங்கியும் அந்த காலேஜில் போய் படிக்க முடியிலேயே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க அந்த காலேஜில் படிக்கவே காசு வசதி இருக்கிறவிங்க எவ் போட்டி போட்டுகிட்டு நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன் இவ்வளோ டொனேஷன் கொடுக்கறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அந்த மாதிரி பணக்கார வீட்டு குழந்தைங்க தான் அங்கே போய் படிக்கிறத்துக்கான வாய்ப்பாக அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஏழை வீட்டு குழந்தைங்க போய் படிக்கிறத்துக்கான வாய்ப்பு போட்டிப்போட முடியாது அந்த மாதிரி பெரிய காலேஜுலயெல்லாம் அதுக்கும் மேலே கடனை வாங்கி இது படிக்க வைக்கலாம் நல்ல காலேஜில் படிக்கட்டும் அப்படின்னு கடனை உடன வாங்கி படிக்க வைக்கிறதுக்கு காலேஜில் சேர்த்துனாலும் மேலும் மேலும் ஃபீஸ் கட்டி அவங்களால சமாளிக்க முடியாமல் பெற்றவிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிலத்த அதை இதையும் விற்றாவது எப்படியாவது படிக்க வைக்கணுன்னு அதை விற்று கூட படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பெற்றவிங்க இங்கே கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்களும் அதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி கஷ்டப்படுறாங்க